எனக்கு பைக்கில் ராங் ட்ரைவ் லாங் ட்ரைவ் போனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலந்தே பஸ் ஒத்துக்காது பஸ் ஒத்துக்காதுன்னா வாமிட் பிராப்ளம் அதனால பஸ்ஸில் போகவும் பிடிக்கும் இருந்தாலும் அந்த கூட்ட நெரிசல் அவங்க இப்படி எல்லாருமே ஏறுவாங்க ஒரு நாய்ஸியாக இருக்கும் இடம் சில பேர் வாமிட் எடுத்து வச்சுருப்பாங்க அதனால எனக்கு பஸ் கொஞ்சம் பிடிக்காது ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு ஆனால் எனக்கு பஸ்ஸெல்லாம் விட எனக்கு பைக்தான் ரொம்ப பிடிக்கும் பைக்கில் போனா அந்த நேச்சுரலாக ரசிச்சிவிட்டு போகலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த ரோட்டில் போகிறதோட இந்த கிராம சைடில் உள்ளே போகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கிராம பக்கத்துலலாம் அந்த இயற்கையோட இயற்கையாக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் பைக்கில் லாங் ட்ரைவ் போயிருக்கன்னா ரொம்ப தூரம் போயிருக்கேன்னு சொல்லப் போனால் நான் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் பைக்கில் போயிருக்கேன் நான் இங்கே நான் எங்கள் ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் இங்கருந்து நாகர்கோவில் வரைக்கும் நாங்கள் பைக்ல போயிருக்கேன் அது எஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் லைஃப்பில் அது வந்து மறக்க முடியாது ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடுணுனா நாங்கள் காலைல கிளம்பும்போது காலைலே சாப்பிட்ருவோம் காலைல இட்லி தோசை இதமாதிரி சீக்கிரம் செரிமானம் ஆகிற ஃபுட்டாக சாப்பிட்டுப்போம் போயிட்ருக்கும்போது ரொம்ப வெயிலாக ஹீட்டாக இருந்துச்சுன்னா போகிறவழில நிறையா இளநீக்கடை நிறைய கடை இருக்கும் அந்த இடையில் இடை இடையில் நிறுத்தி ஃபுரூட்ஸு இளநீ இதுதான் குடிப்போம் வாங்கி சாப்பிடுவோம் குடிப்போம் ஜூஸ் குடிப்போம் மற்றபடி இந்த ஆயில்ஃபுட் எதுவும் எடுத்துக்க மாட்டோம் டீக்கூட கம்பல்சரி குடிக்க மாட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஆயில் ஃபுட் ஓவராக சாப்பிடோனா நம்மளுக்கு அந்த வெயிட்டு ஸ்டொமக் ஸ்டொமக் பெயின் அதுலாம் வரும் அதனால் நாங்கள் வெறும் ஆயில் ஃபுட் இந்த ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜூஸியாக எடுத்துப்போம் இப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம பைக்கில் லாங் ட்ரைவ் போம்போது அந்த இடத்த பார்க்கும்போது அழகாகருக்கும் அந்த அந்த ஊர் மக்கள் இப்போ நம்ப தஞ்சாவூர் திருச்சிலாம் தாண்டி போயிட்டுன்னா மண்ணே வேறமாதிரி இருக்கும் திருச்சிலாம் செம்மண் கலரில் இருக்கும் தஞசாவூர்லாம் திருச்சியை தாண்டிட்டுன்னா மண்ணு கருப்பு கலரில் இருக்கும் அந்தப்பக்கம் இருக்க ஃபுட்டெல்லாம் இதாக இருக்கும் கிட்டத்தட்ட பைக்கில் லாங் ட்ரைவ் போனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் என்னனா இடுப்பு வலி ரொம்ப வரும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு பதினைஞ்சு கிலோ கிலோமீட்டர்தான் போயிருப்போம் அதுகாட்டியுமே முதுகை வலிக்க ஆரம்பிச்சிரும் இந்தப் பக்கம் ரெட்டக் காலைப் போட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் ஒன் சைடுலமாதிரி உட்காந்துருப்போம் அப்புறம் நான் பைக் ஓட்டுவேன் கூட உள்ளவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஜென்ஸாக போனதுனால் பிரச்சனை இல்லை இதுவே எங்கள் சிஸ்டரோ யாரையோ அழைச்சிட்டுப் போயிவிட்டு லேடீஸ் யாராவது அழைச்சிட்டுப் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு பைக் ஓட்டத் தெரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்பளுக்கு போகிறதுக்கு மற்றபடி சொன்னா பைக் லாங் ட்ரைவ் நல்லதுதான் பஸ்ஸு மிச்சம் ஆனால் லாங் ட்ரைவில் என்னன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் ஃபாஸ்டாக போனால் ஆக்ஸிடென்ட்டு இதெல்லாம் ஆவும் ஆக்ஸிடென்ட் அந்த நெகட்டிவ்வை விட்ருங்க ஆனால் பாசிட்டிவ்வாக பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பைக்கில் போகிறது ஜாலியாக இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் நம்மளை மறந்தே ஆனால் முதுகுவலி இடுப்பு வலிலாம் ரொம்ப வரும் ஆனால் லக்கேஜ் கம்மி பண்ணிக்கிட்டா அந்த பெயின் தெரியாது அதுமாதிரி ரொம்ப வெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல பைக்கை போட்டுவிட்டு நிழலாக பார்த்து பைக்கை போட்டுவிட்டு வெயிட் பண்ணுவோம் இது பஸ்ஸில் போனான்னா நம்மளுக்கு ரொம்ப வேர்க்கும் கால் மரத்துப் போகும் பஸ்ஸில் லாங்குலலாம் போனால் ஆனால் பைக்கில் அப்படி இல்லை நினைச்ச இடத்துல நிப்பாட்டிக்கலாம் எதாச்சும் ஃபுட் வாங்கி சாப்பிடுக்கலாம் போயிகிட்டே இருக்கலாம் மற்றபடி பைக்கு பைக்கு பைக் ட்ராவல் தான் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு எல்லாருக்கும் ஒத்து எல்லாருக்கும் பைக் ட்ராவல்லாம் அப்படி சொல்லலை என்னப் பொறுத்தவரைக்கும் எனக்கு பைக் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் பைக்கில்லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பாண்டிச்சேரி இந்த சைடு பீச் ஓரம்லாம் போனா எவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஈவ்னிங் டையத்தில் அழகாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ஜில்லுன்னு காற்றடிக்கும் அதுமாதிரி சொல்லலாம் ஒருவாட்டி போய் பாருங்கள் லாங் ட்ரைவ் பைக்கில் எங்காச்சும் அப்போதான் தெரியும் அதோட ஃபீல் என்னான்னு ஆனால் அந்த பெயின் கம்பல்சரி வலிக்கும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ராவல் பைக்கில் ஒன்டே ஃபுல்லும் ட்ராவல் பண்ணாலே மறுநாள் சுத்தமாக எழுந்திரிக்க முடியாது கால் லெக்லாம் வலிக்கும் அதுக்கு என்னா பண்ணுன்னா ஃபுட்டை கொஞ்சம் நல்லா ஃபுரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும் ஜூஸ் நிறையா சாப்பிடுணும் ஜூஸ் நிறையா குடிக்கணும் கால் மரத்துப் போனவுன்னே ரொம்ப வெயில் நேரத்தில் பைக் எடுத்துகிட்டுப் போவாமல் கொஞ்சம் நிழலில் வெயிட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த இயற்கையை பார்த்துட்டு அப்பறம் மூவ் பண்ணுங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் பைக் ட்ராவல் தான் பெஸ்ட்டு போக போக சூப்பராக இருக்கும் பைபாஸ் ரோட்டில் போனா தெருக்குள்ளே இந்த கிராமத்துக்குள்ளே பூந்து போகிறது இந்த இயற்கையோட இயற்கையாக போகிறது அதெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி பார்த்துக்கிட்டனா ஸ்கூல் காலேஜ்லாம் காலேஜ் படிக்கும்போது எனக்கு பைக் தான் பைக்கில்தான் போயிருக்கேன் நான் பக்கத்தில் தான் காலே எனக்கும் காலேஜுக்கும் ஒரு இருபத்தெட்டு கிலோ மீட்டர் காலேஜ் இருபத்தெட்டு முப்பத்தி இருபத்தெட்டு கிலோ மீட்டர் வரும் அந்த காலேஜுக்கு போம்போது நான் பைக்கில்தான் போவேன் அப்போ நான் ஸ்கூட்டியில போவேன் பஸ் பஸ்ஸுக்குன்னா காலேஜ் பஸ்ஸும் வரும் ஆனால் காலேஜ் பஸ்ஸில் போ மாட்டேன் அந்த லாங் ட்ரிப் போகணுன்னு ஸ்கூட்டியில தான் போவேன் அந்த மழை டையத்தில் நனைஞ்சிக்கிட்டு பைக்கில் வர்றது அதெல்லாம் ஒரு ஒரு அருமையான தருணங்களாக இருக்கும் ஃபுட்டை கம்மி ஃபுட்டை ரொம்ப ஃபுட் எடுத்துக்காமல் ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணால் நல்லது ஓவராக ஆயில் ஃபுட் எடுத்துக்காமல் ட்ராவல் பண்ணால் நல்லது